அண்ணா எவ்வளோங்ணா ஆச்சு நூற்றி முப்பதுங்களா சே இந்தாங்ணா சேஞ்ச் இருக்குதுங்களா ஐநூறு நோட்டு தான் இருக்குது எது பணம் வாங்க மாட்டிங்களா கூகுள்பேங்களா அண்ணா இந்த மாதிரி பேமண்ட் ஆப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணது இல்லைங்களேண்ணா அட இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது இல்லை உங்கள்கிட்ட சேஞ்ச் எல்லாம் இருக்கும் நினைச்சி தான் நான் ஏறுன வண்டிலேயே அப்படிங்ளா இந்த ஒரு நோட்டு தான் இருக்குதுங்ணா பாருங்களேன் சேஞ்ச் இருக்குதுங்ளானு அப்படிங்ளா லேட்டு வேறே ஆச்சின் சொல்கிறீங்க சரி கொஞ்சம் வெய்ட் பண்ணீங்கன்னா வீட்டு வரைக் போகிட்டு வந்து எடுத்துட்டு வந்துட்டுமா பக்கம்தான் இருக்குது இல்லைண்ணா ஒரு அ ரெண்டு நிமிடண்ணா போயிட்டு வீட்டை திறந்து எடுத்துகிட்டு வந்துறேண்ணா வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் சேஞ்சு நூற்றி முப்பது ரூபா உங்களுக்கு ஃபுல் சேஞ்சாகவே கொடுத்துட்றேன் ஆமாம் நீங்களே பாருங்கள் இப்போ ஒரு ஒரே ஒரு ஐநூறுபா நோட்டு தான் இருக்குது இப்போ தான் வாங்ன்ட்டு வரேன் கம்பெனிலேந்து சரிண்ணா நீங்கள் வேணுணா கூட வாங்களேன் இப்போ ரெண்டு நிமிடம்தான் ஆகும் ஆ ஓரமாக நிறுத்திவிட்டு வாங்கண்ணா வாங்க போகலாம்

இந்தாங்கண்ணா சி தேங்க்ஸ்ணா